ஒரு புத்தகம் படிக்கிறத்துக்கு இவ்வளோ டைம் ஆகும்லாம் சொல்ல முடியாது அதில் ஒரு சில நேரத்தில் வேலை இருக்கும் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா அது சலிப்பாக இருக்கும் அது தொடர்ந்து படிக்கிறதெல்லாம் முடியவே முடியாது சாத்தியமே கிடையாதுங்க ஏன்னால் புக்கும் படிக்கிறது தான் வேலையா ஏகப்பட்ட வேலைங்கெல்லாம் இருக்குது நம்ப டெயிலியும் அன்றாட வேலைகளை செய்யணும் அந்த வேலையை பார்ப்போம் வீட்டில் கொஞ்சம் இருக்கும் படிப்போம் ஒரு பத்து நிமிஷம் அதில் தொடர்ச்சியாலாம் படிக்கலாம் வாய்ப்பு கம்மி தான் அது அது வாராந்திர இலக்கு மாதாந்திரக்குலாம் இல்லை இருக்கும் போது படிக்கிறது தான் இப்போ அதை அதை அது படிச்சு என்ன ஆகப் போகுதுங்க நமக்கு இப்போ ஒரு ஒரு படிப்பு சம்மந்தமாக படிக்கிறோம் அது ஞாபக வச்சுருக்கோம் நாங்கள் அது படிப்பாங்க சில நேரத்தில் பார்த்திங்கன்னா வேறு புக்கு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி புக்கு இருக்கும் போது நமக்கு சரியாக இருக்கும் படிப்போம் படிக்கும் போது படிக்கிறது தான் இதுக்கு நேரம் இவ்வளோ நேரத்தில் முடிச்சுலால்ல படிக்கவே முடியாது அது அது என்ன அது நேரம் விரைந்த நாளும் அதனால அதுக்கு இவ்வளோ நேரத்தில் முடிப்போம்னு சொல்லிடலாம் அதுக்கு இது கிடையாது என்ன சொல்வது இலக்கு எதுவும் கிடையாது நேரம் இருக்கும் போது செலவு பண்ணி படிக்கிறது தான் அது மற்ற வேலையும் அன்றாட வேலைகள் இருக்குது நம்முடைய தொழில்லாம் இருக்குது அதனால அதுக்கு அதுக்குன்னு ஒதுக்க ஒதுக்கெல்லாம் முடியாதுங்க அவ்வளோதாங்க நன்றி